சிவகங்கை மாவட்டத்தில் மிக விவசாயத்தில் முக்கியமான பொருள் அப்படினா அது பயிர்கள்தான் பயிர்கள்தான் இங்கே நம்ம விவசாயத்திலே முக்கியமாக இப்போ விதைக்கிறோம் அது அதே வந்து குதிரைவாலி அரிசி போன்ற பல வகையான பயிர்களை நாங்கள் விதைக்கிறோம் இதுவும் இது போதாதுன்னு காய்கறி வகையிலேயும் கத்திரிக்காய் வெண்டக்காய் மற்ற காய்கறிகளும் விதைக்கின்றோம் இதனால பல விவசாயிகளின் நடைமுறைகள் நல்ல படியாக செயல்பட்டு வருகின்றன இது நீர் பாசனம் கால்நடை போன்ற எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கின்றது இது போன்ற பல விவசாயிகளால் இந்த விவசாயம் இன்னும் தலைத்தூக்கி நிற்கின்றது